ஆட்ஸ் ஓட்டலுங்களா ஆ பத்து பேர் கொண்ட ஒரு மீட்டிங்கு சாப்பாடு வந்து மதியம் தேவைப்படும் என்னென்னா மீலில் வந்து சைட் டிஷ்ஷஸ் பண்ணுவீங்க ஓ ஒன்போது வகை இருக்குமா அதுக்கு விலை எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது சரி அப்போது வருகிற வெள்ளிக்கிழம பத்து சாப்பாடு மதிய உணவாக நீங்கள் தயார் செய்து எனக்கு கொடுக்கவும்